ஆ சொல்லுங்கள் சார் ஆ என்ன ஊருப்பா விருத்தாச்சலத்துலேருந்து பேசுகிறீங்களா ஆ எங்கள் ஸ்கூல் பேர் வந்து செண்ட் ஜோசப் தான்

ஆ விளாட்றதுக்கு எல்லா ஃபெஸிலிட்டீஸ்ஸும் இருக்குது டென்த்தில் எவ்வளோ மார்க்கு எடுத்திருக்கான் நானூற்றி பதினாறாப்பா நல்லா விளாடுவானா ம் என்ன குரூப் எடுக்கப் போகிறானா காமஸ் குரூப்பா பயாலஜி எடுத்துப்பானா எது வேணாலும் எடுத்துக்கங்கப்பா ம் ம் ஆமாம் ஆமாம் ஃபுல் ரிசல்ட்டு நாங்கள் இந்த வருஷம் கொடுத்துருக்கோம் ஒரு பொண்ணு அறநூறுக்கு அறநூறு எடுத்திருக்கு ம் ஆ இருக்குப்பா ம் ஹாஸ்டலும் இருக்குது ஃபீஸ்லாம் கம்மி தான் ஆ பதினஞ்சாயிரம் அந்த மாதிரிதான் வருஷத்துக்கு ஆ ஓகே